நான் மோஜிக்கு நடித்துருக்கேன் அந்த டிக்டாக் நடிப்பேன் நல்லா ஆற்றங்கர ஓரமாக நல்லா நடிப்பேன் அதை நானே என் நானே எடுத்து நானே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் நல்லா இதாக இருக்கும் நல்லா கா இதாக கா நல்லா சூப்பராக இருக்கும் தலையை விரித்து போட்டு நல்லா செல்ஃபேனை எடுத்து நல்லா டிக்டாக் நடிப்பேன் மோஜியில் நடிச்சிருக்கேன் நானும் வெளியூருக்கு அங்கே இங்கேயும் போவேன் உட்னே ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுருவேன் என் புகைப்படத்தை அவுங்க என்ன எங்கள் போனீங்க நல்லா என்ஜாய் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் நாங்கள் ஆமாம் நாங்கள் இது மாரி ஊருக்கு போனோம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல ஜாலியாக இருக்கும் நாங்கள் மோஜிலாம் சூப்பராக இருக்குது நான் நடிக்க ரொம்ப விருப்பப்படுவேன் மோஜியில் அதுவும் நல்லா இருந்தால் நல்லா நடிப்பேன் இன்னும் அதிகமாக நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் அது மாரி இன்னும் நிறைய வாங்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன்